ஹலோ சார் ஹலோ சார் குட் மார்னிங் சார்

ஹலோ ஹலோ சார் கேட்குதா ம் குட் மார்னிங் சார் இது கார்த்திக் ஃபோட்டோ ஸ்டூடியோவா இது சார் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால ப்ரீவெட்டிங் ப்ரீவெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வைக்கணும் சார் ஃபெப்ரவரி டுவென் டுவென்டீத்து மேரேஜு ஸோ நீங்கள் ஃப்ரீ வெ ப்ரீவெட்டிங் மேரஷ் ஆ மேரஜ் ஷூட் வந்துட்டு ஃபெப்ரவரி ஃபிஃப்டீன்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சார் அதுக்கு எவ்வளோ எவ்வளோ நீங்கள் காசு வாங்குகிறிங்கன்னு கேட்கலாமா ஆ இல்லை ப்ரீவெட்டிங்க்கு மேரேஜுக்கு டோட்டலாகவே நீங்களே பார்த்துக்கோங்க சார் அது செவன்டி தௌசண்ட்னா சார் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்ல முடியுமா இல்லை சார் இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார் இது ரொம்ப அதிகமாக இருக்குது சார் இது பண்ணிக்கலாம் சார் ஆனால் எல்லா விதமான ஃபோட்டோ ஷூட்டும் இருக்குமா சார் நேச்சரு ம் ஓகே சார் ம் சார் உங்களோடய ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு டென் தௌசண்ட் கம்மிப்பண்ணால் நல்லாயிருக்கும் சார் ரொம்ப அதிகமாக இருக்குது சரி ஓகே சார் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சார் நான் வந்து கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம் சார் மோதிலால் ஸ்ட்ரீட்டு மேரேஜ் வந்து ராயா மஹாலில் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் நான் நேரில் வர்றேன் சார் ம்